ஆரம்பத்தில் யோகாசனத்தில் தவழும் குழந்தை ஆசனம் முதுகு இடுப்பு மற்றும் மன அழுத்தத்தை தளர்த்த உதவும் தொடக்க நிலை யோகாவில் ஓய்வுக்காகவும் பயன்படுத்தலாம் மடசாசனம் இடுப்புகளை நெகிழ்வாக மாற்றி கால்களின் வலிமை அதிகரிக்கும் இடுப்பு மற்றும் முதுகு வலியை குறைக்கும் பருவகாசனம் முழு உடலுக்கும் நல்ல நீட்டிப்பு அளிக்கும் முதுகு வலிமை அதிகரிக்கவும் உதவும்